இப்போ வந்துங்க கல்வியறிவுன்னா அது ரொம்பவும் பெரிய விஷயம்ங்க கல்வியறிவு இருக்குறவங்க வந்து எப்படின்னா ஒன்று நெனைச்சா நாங்கள் அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரரே வந்துங்க இப்போது போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசைங்க அதுக்கு படித்தாரு எல்லாம் ட்ரெய்னிங்கு எல்லாம் எடுத்தாங்க ஆனால் வந்துங்க அதுக்கு கொஞ்சம் பணமெல்லாம் நிறையா சைடுலலாம் கேக்கிறது ரொம்பவும் எங்களுக்கு இதா இருந்துச்சுங்க அதனால் வேண்டாம் நாங்கள் ஒரு கொள்கையாக அதை நெனைச்சி படிக்கணுன்னு இருந்தேன் ஆனால் இப்படி எல்லாம் ஒரு லஞ்சம் மாதிரி கொடுக்கணுமா நாங்கள் அதல்லாம் வேண்டாம் நாங்கள் நேர்மையாக படித்ததுக்கு உண்டான நேர்மையான வேலை கெடைச்சா கெடைக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டு அவர் அந்த கொள்கையையே இது மாதிரி வெறுத்துட்டாங்க